ஹலோ ஓலா ஏஜென்சிங்களா நாங்கள் வந்து டூரு போகிறதுக்காக வந்து உங்களுக்கு வந்து டென் தவுசண்ட் வந்து புக் பண்ணியிருந்தோம் வண்டிக்காக இந்த ஏஜென்சியில் பண்ணியிருந்தோம் ஆனால் எங்களுக்கு திடீரென்னு எமெர்ஜென்சியாக எங்களுக்கு வந்து போக கூடிய சூழ்நிலை இல்லாமல் போயிடுச்சு இங்கே ஒரு டெத்து ஒன்று ஆகிடுச்சி அதனால் எங்களுக்கு ரிட்டன் நீங்கள் பணம் அனுப்பணும் எங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆகிடுச்சி நீங்கள் தான் வந்து எங்களுக்கு பணம் வந்து கரெட்டாக எங்களுக்கு கொடுக்கணும் அவ்வளோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டைமு கண்டிப்பாக உங்கள் கிட்டே நாங்கள் புக் பண்ணிக்கிறோம் சாரிங்க இந்த முறை வந்து எங்களுக்கு நாங்கள் கொடுத்த அட்வான்ஸு கரெக்ட்டாக குறிப்பிட்ட டைம் எங்களால் அந்த ப்ரோகிராமுக்கு எங்களால் போக முடியாமல் போயிடுச்சு தவறுதலான காக்கு மன்னிக்கவும் நீங்கள் எங்களுக்கு வந்து அந்த பணத்தை எங்களுக்கு ரிட்டன் அனுப்பிச்சு விட்டுருங்க எப்போ அனுப்புகிறீங்க என்னென்றத எங்களுக்கு மெஸேஜ் பண்ணுங்கள் ஓகேவா சாரிங்க இது நீங்கள் எனக்கு பணத்தை வந்து ரிட்டன் அனுப்புங்கள் அனுப்பிச்சு விடுங்க தேங்க்ஸ்ங்க